ஸோ கிராம சமூகங்களில் தொடங்கப்படக்கூடிய வணிகங்களில் ரொம்பவே முக்கியமாக இருக்கிற ஒரு வணிகோம்தான் வந்து மளிக கடைகள் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை விக்கக்கூடிய வணிகம் தான் ஏனெனின் கிராமப்புறங்களில் வந்துவிட்டு முக்கியமாக அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பருப்பு வகைகள் அரிசி வகைகள் இல்லைன்னா பால் தயிர் போன்ற சின்ன சின்ன பொருட்களை வந்துவிட்டு வியாபாரம் செய்வது மூலமாக தான் அதிகமான வருமானத்தை வந்து ஈட்டுகிறார்கள் அப்படின் சொல்லி நம்ம தெரிஞ்சிக்க முடிகிறது ஏன்னா நம்ம வந்துவிட்டு நகரங்களில் பல விதமான வணிகங்கள் இருக்கும் ஸோ அதை வந்துவிட்டு அதுக்காக நேரத்தை ஒதிக்கிவிடுவதும் பணத்தை செலவிடுவதற்கும் நகரத்தில் இருக்கிற மக்கள் வந்துவிட்டு சிறிதும் யோசிக்க மாட்டாங்க ஆனால் கிராமப்புறங்களில் வந்துவிட்டு அவங்க அவங்க செலவு செய்யும் ஒரு கோட்பாடுகளை வச்சிருப்பாங்க இவ்வளோ தாம் செலவு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரி முறைகளை நம்ம பார்க்கும்போது கிராமப்புறங்களில் என்ன செலவு செய்யறாங்க அப்படின் சொல்லி பார்த்தோன்னா அவங்களுடைய அடிப்படை தேவைகளுக்கான செலவை தான் செய்வாங்க அப்போ அந்த மாதிரியான மளிக கடைகள் மளிகை கடைகள் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் வணிக வளாகங்களாக மாதிரி அதன் மூலியமாக செய்யக்கூடிய ஒரு வணிகமாக மாறுது ஸோ எனக்கு தெரிந்த வரை கிராமப்புறங்களில் மளிகை கடை அதன் சார்ந்த துறைகள் மட்டுமே அதிகமாக வெற்றியடைகிறது என்று நினைக்கிறேன்